ஹலோ சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்கம்மா சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் இப்போது வேணுமா ஆ சரி சரி எப்போது வேணும் ஆ சேரி

ரெண்டுநாள் ஆகும்ங்களா எவ்வளோ சீட் வரும் இருபது சீட் வரும்ங்களா இருபது சீட் வரும்ங்களா எப்போது உங்களுக்கு வண்டி அனுப்பணும் ஞாயிற்று கெழமை காலையில் வரணுமா எப்போது திருப்பி அனுப்புவீங்க வண்டி ரிட்டன்னு ரெண்டு நாளுனா செவ்வாய்க் கெழமை நைட் வந்துடுவீங்களா சரிம்மா அவங்கோ பீஸ்ஸுலாம் ஆ சொல்லியிருக்காங்களா இல்லை சொல்லணுமா

எவ்வளோன்னு நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படிங்களா சரிம்மா நான் வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க அதுக்குப் பின்னாடி ஆ அஞ்சாயிரம்ரூபா வந்து ட்ராவல்ஸுக்கு மட்டும் ஆகும் டிரைவருக்கு எக்ஸ்ட்ரா வரும் எல்லாம் ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் ம் அதான் பய்ஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் ஆ ரெண்டுநாள்தான் எல்லாம் டோட்டலாக பதினைஞ்சாயிரம் கொடுங்க ஆ ரெண்டுநாள் பார்த்துட்டு அனுப்புச்சி விட்றேங்க அது கொஞ்சம் கம்மிதான் ம் சரிங்க சரிங்க